உள்ளூரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களை யாரும் மதிக்கிறதே இல்லை எக்ஸாம்பிள் சொல்ல போனால் தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க அனாதை ஆஸ்ரமத்துலருந்து வரோம் இங்கே நிறைய குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களாலே முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க கிராமங்களில் மோஸ்ட்லி அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததினால அவங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதில்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு துணி சாப்பாட்டுக்கான பணம் ஆர் மளிகை பொருட்களான அரிசி காய்கறி வேறு ஏதாச்சும் பருப்பு வகைகள் ஏதாச்சும் கொடுத்தா அந்த கொழந்தைகள் ஏதாச்சும் அவங்களுக்கு சாப்பாடுக்கு அவங்க ரெடி பண்ணிக் கொடுப்பாங்க பட்டு கிராமப்புறங்களில் அதை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாததினால அதை யாரும் கண்டுக்கறதில்லை யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னால் இல்லை சார் நீங்கள் உங்களோடய வயிற்று பசிக்காக நீங்கள் கேட்கறீங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டிங்க அதனால அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதில்லை அவங்களும் வந்த கையோடு வெளியில் போகிறாங்க அதை பற்றின ஏதாச்சும் ஒரு அவேர்னஸாவது கிடச்சிதுனா அவங்களுக்கு கு மற்ற குழந்தைங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர ஜென்ரேஷனில் உள்ள மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பற்றின டிவி அட்வர்டைஸ்மெண்டில் விளம்பரோம் போட்டால் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க